இந்தியாவில் நடனம் பாரம்பரிய நடனம் அப்படின்னா பரதநாட்டியம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பரதநாட்டியம் அது நம்ம தமிழ்நாட்டோடது ரெண்டாவது வந்து கதகளி அது வந்து கேரளம் அது வந்துட்டு நம்ம பரதநாட்டியம் வந்து பொதுவாக வந்து பெண்கள்தான் ஆடுவாங்கள் ஆனால் கதகளியை வந்துட்டு ஆண்கள்தான் அதை ஆடுவாங்கள் அதேமாதிரி வந்து குச்சிப்புடி குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேசம் அப்புறம் வந்து மோஹினி ஆட்டம்னு சொல்லுவாங்கள் அது வந்து பெண்கள் கதகளி வந்து கேரளத்தில் ஆண்கள் ஆடுவாங்கள் அதே வந்து மோஹினி ஆட்டங்கிறது பெண்கள் ஆடுவாங்கள் ஒடிசி சொல்லுவாங்கள் அது வந்து ஒடிசால அப்புறம் வந்து கதக் அப்படின்னு சொல்லுவாங்கள் அது வந்து வட இந்திய மாநிலங்கள்ல அது நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரதநாட்டியம் பரதநாட்டியத்தில் வந்துட்டு எனக்கு சாகீர் உசின் அப்படிங்குற ஒரு கலைஞர் வந்து நான் அது கேள்வி பட்டிருக்குறேன் இந்தியாவில்தான் வந்துட்டு நம்ம அதுவும் தமிழ்நாட்டிலதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பரதநாட்டியம்னு ஒன்று வந்துச்சு அது வந்து நம்மளுக்கு ஒரு பாரம்பரிய நடனம் அப்படின் சொல்லிட்டு அது எப்படா ஒரு ஒரு கிமு ஆயிரத்துக்கு முன்னாடியிலருந்தே நம்ம வந்து அதை ஒரு அந்த ஒரு இதை பாரம்பரியமாக அந்த பாரதத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம் ஆனால் அது வந்து மு ஃபஸ்ட்டு எங்கே தோன்னா அண்டை பிராந்தியல இந்து கோவில்லதான் ஃபஸ்ட்டு தோன்றுச்சு அந்த பரதம் வந்து கதைக் கதகளியும் அப்படிங்குறது வந்து கதை கதை அப்படின்னா கதை களி அப்படிங்கறது செயல்திறன் அப்படிங்கறத வச்சுதான் கேரளாவில ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கள் அது ஒரு பதினேழாம் நூற்றாணடில் அந்த ஆமாம் பதினேழு அந்த டைம் நூற்றாண்டில் வந்துட்டு கேரளாவில உருவானதுதான் அந்த கதகளிங்கிறது இது வந்து கதை நாடகம் கதையும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நாடகமும் இருக்கும் அந்தமாதிரி அந்த ஒரு வகையில்தான் அவங்க கொண்டு வந்தது அவங்களோட அவங்க ஒவ்வொரு அதுக்காக அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்களுக்கு அவங்கள மேக்கப் பண்ணிக்கிறது அதெலாம் பார்த்தன்னா ஃபுல்லாக ஒரு ஒவ்வொரு வண்ணமயமாக இருக்கும் இந்த கலருதுன்றலாம் இல்லை அவங்க அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு வண்ணமயமாக இருக்கிறமாரி அந்தமாதிரி சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கதகளி அப்புறம் நான் பரதம் எனக்கு இது வந்து மோஸ்ட்லீ நான் வந்து எனக்கு தெரியும் பார்த்துருக்கேன் நான் எனக்கு பரதத்தில் வந்துட்டு நான் அதுதான் சாகீர் உசைனுங்குறவங்களை நான் கேள்வி பட்டிருக்கேன் அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கதான் அவர் ஒரு நா ஒரு பரதநாட்டிய கலைஞர் அப்படின் சொல்லிட்டு நான் அதை கேள்வி பட்டிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு நம்ம தருமபுரி மாவட்டம் அப்படின் சொல்லிட்டு நான் அது நான் பார்த்துருக்கேன் அது எதிலையோ நான் படிச்சிருந்த ஞாபகம் இருக்குது